அருகில் உள்ள நகரங்களுக்கு கிராமங்களுக்கு நான் அடிக்கடி போவேங்க மாசத்தில் ஒரு ரெண்டு தரம் மூணு தரம் போவேன் காரணோம் என்னென்னால் அங்கே வந்து கிராமத்தில் சனிக்கிழமையில சந்தை போடுவாங்க வீட்டில் இருக்குற காய்கறிகள் அதெலாம் தீர்ந்துருச்சுனா அந்த சந்தை அன்றைக்கி நாங்கள் போய் புதன்கிழமையில் ஒரு சந்தை நடக்கும் சனிக்கிழமையில ஒரு சந்தை நடக்கும் அந்தப்போ போயிட்டு நாங்கள் காய்கறிகள் கீரைகள் வெங்காயம் தக்காளி எல்லாமே வாங்கிட்டு வருவோம் அதேபோல அருகில் உள்ள கிராமங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஏரிகள் குளங்கள் அந்தமாதிரியும் இருக்குது விடுமுறை நாட்களில் நாங்கள் அங்கே போயிட்டு வர்றதும் உண்டு பொழுதுபோக்குக்காக போறதும் உண்டு அருகில் உள்ள இன்னொரு கிராமத்தில் பார்த்திங்கன்னா பழைய காலத்து சிவன் கோவில் இருக்குது அதைப் போயி நாங்கள் சாமி கும்பிட்றது பண்டிகைகளுக்குப் போகிறது முக்கிய நாட்கள் விசேஷ நாட்களில் கோயில்களுக்குப் போகிறது இந்தமாதிரியும் நாங்கள் போகிறது உண்டு பட் அருகில் உள்ள கிராமங்களில் மாரியம்மன் பண்டிகைகள் இந்த தைப் பொங்கல் பண்டிகை இதெல்லாம் நடக்கும்போது கிராமத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதைப் பார்க்கறதுக்காகவும் போயிட்டு வர்றது உண்டுங்க ரொம்ப விசேஷமா இருக்கும் நல்லாவும் இருக்கும் நிறைய மக்களைப் பார்ப்போம் கிராமத்து மக்கள் ரொம்ப அன்பாவும் பாசமாவும் இருப்பாங்க நல்ல வரவேற்பு கொடுப்பாங்க எல்லாரையும் ஒரு உறவினர் மாதிரி பார்ப்பாங்க அந்த ஒரு பழக்கங்கறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால நான் அதிகமாக போவேங்க விடுமுறை நாட்கள் ரொம்ப நாங்கள் வந்து நேரம் இருக்குது கொஞ்சம் வெளியில் போலாம் அப்படீன்னு நாங்கள் நினைச்சோனா ஒரு வண்டி எடுத்துட்டு நாங்கள் அப்படி போவோங்க அப்படி போய் சுற்றிப் பார்த்துட்டு இயற்கையாக பூஞ்செடி பூக்கள் நிறைய இருக்கிற ரோஜாப் பூ இந்தமாதிரியான செடிகள் நெல்வயல் கரும்பு எல்லாம் பயிரிட்டுருப்பாங்க மஞ்சள் பயிரிட்டுருப்பாங்க அதையெல்லாம் போய் பார்ப்போம் தென்னந்தோப்பு இருக்கும் மாங்காய் தோப்பு இருக்கும் போய் மாம்பழம் தென்னை தேங்காய் வாங்கிட்டு வருவோம் கிராமத்தில் பால் தயிர் எல்லாம் ரொம்ப கிடைக்குங்க போய் பக்கத்தில் கிராமத்தில் போய் பால் தயிர் வாங்கிட்டு வருவோம் நெய் கிடைக்கும் தேன் கெழங்குகெல்லாம் கிடைக்கும் இந்தமாதிரி நமக்குத் தேவையான பொருட்களை நம்ம இப்போ அருகில் உள்ள கிராமங்களில் இருந்தே நம்ம வாங்கிக்கலாம் ரொம்ப மகிழ்ச்சியான வாழ்க்கை கிராமத்து மக்கள் வாழ்ந்துட்டுருக்காங்க